வந்து தமிழ் மொழியின் தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் மாறுபட்ட ஒரு தனி சிறப்பும் இருக்குது இப்படி தான் உலகப் பெருமொழிகளிலேயே ஒவ்வொன்றுத்துக்குமே ஏதோவொரு சமயத்தை சார்ந்திருக்கு மொழிக்கு வேறு சமயம் அப்புறம் மாந்திர தொடர்பு புரிதல் தொடர்பு பழங்காலத் தொடர்பு காரணம் சில மொழியின் சமயங்கள் ஆழமான உறவு வந்து இருக்குது இவ்வுரிமை எழுத்தப்பெற்ற இலத்தீன் மொழி கிறிஸ்த்துவ தொடர்பான மொழியாய் இருக்கிறது புத்தர் பேசிய பாலியம் பாலி மொழி புத்த சமயத்தில் வந்து இருக்கிறது அரபு மொழி இஸ்லாமியர்ஸின் மொழியாக இருக்கிறது அதேபோல் சமஸ்கிருதம் இந்து மதத்தோடய மொழியாய் இருக்கிறது அத்தனை மொழிகளுக்கும் இல்லாமல் தமிழ் மொழி மட்டும் தனி சிறப்பாக விளங்குகிறது ஒவ்வொரு இதுவும் விட இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது நம்ம தமிழ் மொழி வந்து அனைத்து மக்களும் புரியக்கூடிய ஒரு மொழியாக வந்து இருக்கிறது தமிழ்நாட்லேயே எழுதுவதற்கு எளிமையாகவும் பேசுவதற்கு பேசு புரியும் பேசுவதற்கு நல்லா புரியும்படியாக தமிழ் மொழி வந்து சிறந்து விளங்கியிருக்குது எந்த ஒரு மதத்தையும் சமயம் சாராமல் அனைத்து சமயங்களின் பொதுவான மொழியாக எல்லாம் மதத்தையும் அரவணைத்து போற்றும்படிதாகவும் தமிழ் மொழி சிறந்து விளங்கி இருக்கிறது பல சமயம் சார்ந்த தன்னுடைய வீட்டிலுள்ள மொழியைப் போற்றி போ போற்றி போற்றி வருவார்கள் என்றால் தமிழ் மொழியா மட்டும் தான் இருக்க முடியும் தமிழ் மொழிய வந்து பார்த்தீங்கன்னா சில ப மக்கள்லாம் வந்து வணங்குவாங்க இந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்களில் மிகத் தெளிவாக பதிக்கும் நம்ம சில கல்வெட்டுகள் சில புத்தகங்கள் ஓலைச்சுவடிகள் இந்த மாதிரி இடத்துலலாம் இதைப் பற்றி நல்லா பேசியிருக்கிறாங்க கலைஞர்கள் இன்னும் சில பேர் நல்லா எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனால் வான்புகழ் கொண்ட தமிழ்னா திருக்குறள் எந்த ஒரு சமயமும் சாராமல் இப்படி இருப் புதுமையான முறையில் எழுதப்பட்ட குறுந்தமிழ் நூலாக விளங்குகிறது திருக்குறள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழ்லையும் சமயத்துலேயும் உட்பட்டு இயங்கவில்லை உலகம் முழுவதுரும் ஏற்றத்தாகி திருவள்ளுவர் காட்டும் கடல்நீதி தமிழ் மொழியும் குறப் ஆக பாடப்பட்டுள்ளது திருவள்ளுவர் தமிழைப் பற்றி சில நூல்கள் எழுதியிருக்காரு வள் வள்ளுவரின் கடல்நீதிக்கு இணையாக புதுமையாக வைத்து சொல்லப்படும் தகுதியைக் கொண்டது சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இயற்றியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் இருவரும் சமயத் தொகுப்பு இது போல சீவகசிந்தாமணியும் அதுவே திருத்தக்கத்தேவரும் சமணமே ஆவார் வளையாபதியும் குண்டலகேசியும் கூட சமண காப்பியங்கள் வந்து எழுதிருக்கறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்போடு சேர்த்து இரட்டை காப்பியமாக போற்றப்படும் நூல் தான் மணிமேகலை நூல் இது நூல் யாருக்குனால் சாத்தனார் இவர் வந்து புத்த சமயத்தைச் சேர்ந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறு காப்பிய நூல் சூடாமணி உதயன் காவியம் நீலகேசி நாககுமார காவியம் யசோதர காவியம் ஆகியவற்றை இருவரும் பௌத்த மத சமணர்களும் ஆவர் கம்பர் பாடிய கம்பராமாயணம் இன்றுத்து பாடிய மகா வசனம் வைணவ சமயத்தை வலியுறுத்தும் காப்பியம் திருமால் பெருமைப் பாடும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ வழியில் வந்த நூல் தான் அப்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவனடியை போற்றவும் தமிழ் மொழிய அடிமை மொழியிலிருந்து மீட்கவும் சேக்கிழார் பாடிய புராணம் சைவ சமயம் காப்பியம் அந்த நூல் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணி மாணிக்கவாசகர் சுந்தரர் ஆகிய நால்வரும் அருளி தேவர் திருவாசகத் திருப்பாடல் பன்னிரு திருமுறையும் சைவ சமயம் சார்ந்தவை தான்